என் பைக் ஓட்டும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கவேண்டியது கீழேலாம் ஸ்பீடு ஸ்பிரேக்கர்ஸ் இருக்கா அந்த தரையில் வந்து இப்போ மழைக்காலங்கள் எல்லாம் வந்து வழுக்கிற தன்மை இருந்தது அப்படினா அந்த இடத்துலெலாம் ஸ்பீடு கன்ட்ரோல் பண்ணி கரெட்டாக போகணும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து தண்ணி நமக்குதான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோம் அப்படிங்கிறது ஸோ அப்படி ஓட்டும்போது பேக் சைடு எதுவும் வருதா அப்படிங்கிறத சைடு மிரர்ஸ் வந்து பார்க்கணும் எங்கேயாவது வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படினா இன்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணணும் இன்டிக்கேட்ரை ஆன் பண்ணாமல் வந்து போகக்கூடாது அது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இன்டிகேட்ரை ஆன் பண்ணிவிட்டுதான் வந்த சைடெலாம் வந்து திரும்பணும் பேக்கு சைடு வந்து நம்ம வண்டியை எடுக்கிறோம் அப்படினா இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராஃப்பிக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்படினா அங்கே வந்து பேக் சைடு ஏதோ சம்திங் போகணும் இல்லை வண்டி எங்கோ ஒரு இடத்துல மாட்டியிருக்கு அப்படினா அந்த இடத்துலலாம் பொறுமையாக இருக்கணும் இன்னோன்று வந்து ஆப்போசிட்ஸில் யாராவது வராங்க அப்படினா ஃபார்டிக்கு மேலே ஸ்பீடு போகக்கூடாது ஆப்போசிட்ஸ்சில் யாராவது வராங்க அப்படினாக்கூட நம்ம வந்து ஒரு பர்ட்டிக்குலர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணோம் அப்படினாலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதை நம்ம பார்த்துக்கணும் தென் வந்து பார்த்தோம் அப்படினா வேறு எதுவும் ஆவணங்கள் அப்படிங்கிற பட்சத்தில ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் ரொம்ப மஸ்ட்டு இன்னொனு வந்து நம்ம இந்த வண்டியோட வாங்கினது இயருக்கான அந்த லைசன்ஸ்சு அந்த சர்ட்டிபிகெட்டு அது எல்லாமே நம்ம வச்சுருக்கணும் ப்ராப்பராக தென் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ப்ராப்பரான கைடென்ஸ் அதாவது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து நிறைய கும்பலாக இருக்கிற இடத்துல வந்து ஓட்டணும்